காடு என்ன காடு அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிறது வந்துவிட்டு மேனுஃபேக்ச்சரிங் காடு அப்டின்னு சொல்லலாம் அது வந்து தைலம் என்ன தைலம் ஆரஸ்பதி தைலம் ஆரஸ்பதி காடு தான் எங்கள் ஊரில் ஃபுல்லாக அந்த ஆரஸ்பதிலாம் வந்துவிட்டு ஆங்கிலர்கள் காலத்தில் கொண்டுட்டு வந்ததினால இப்போ ஆட்சிக்கு வந்த

மரங்கள் பழங்கள் அந்த மாதிரி காடுகளாக வரணும் அப்டின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் எங்கள் ஏரியாவில் வந்துவிட்டு அந்த ஆரஸ்பதி காடெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அழித்து அழித்து அழித்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வருது பாக்கிறேன் பக்கத்தில் அரியக்குடியில் வந்துவிட்டு பீச் இதுக்கு முன்னாடி இருந்ததே தான் ஆனால் இப்போது பீச்செல்லாம் வந்து சேஞ்சாகியிருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நிவர்த்தியா ஹேப்பியாக இருக்கும்படி ஃபீல் ஆகுது